ஹலோ ஹலோ கல்யாணி கல்யாணி காய்கறி மண்டியா விழுப்புரத்துலேந்து நான் ஆர்த்தி பேசுகிறேன் தம்பி கல்யாணத்துக்கு காய்கறி வாங்கணும் மொத்தமாக உங்கள் கடையில் எல்லா காய்கறியும் இருக்குமா எனக்கு வந்து காலைக்கும் நைட்க்கும் சேர்த்து எட்நூறு பேருக்கு காய்கறி வேணும் ஏ எனக்கு வந்து எனக்கு ஜுன் டுவென்ட்டி ஃபைவ் அப்படி வேணும் டுவென்ட்டி ஃபைவ் மதியமே எனக்கு வேணும் ஆமாம் ஆமாம்

நான் சொல்லிடுறேன் வெங்காயம் எண்பது கிலோ தக்காளி ம் தக்காளி ஐம்பது கிலோ சரி தக்காளி ஐம்பது கிலோ ரொம்ப புளிப்பு தே திறமை தெரியக்கூடாது கொஞ்சம் கம்மிப்படுத்தி தாங்க ம் கோசு இருபது கிலோ கேரட் இருபது கிலோ பீன்ஸ் பத்து கிலோ மாங்காய் அஞ்சு கிலோ ஆமாம் கத்திரிக்காய் இருபது கிலோ ஆமாம் கருவப்பில கொத்தமல்லி தேங்காய் ஒரு முப்பது உருளைக்கிழங்கு ஒரு கட்டே போதும் ஒரு கட்டு போதும் உருளைக்கிழங்கு இருபது கிலோ பச்சைமிளகாய் ஒரு கிலோ இஞ்சி பூண்டு ஒரு கிலோ ஆமாம் அவ்வளவு தான் எனக்கு காய்கறி பிரெஷ்ஷாக இருக்கணும்

சரிங்க ம் அப்படித்தான் இருக்கணும் எனக்கு ஓகே அப்படி இருந்தால் ஓகே தாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேணும் அதெல்லாம் இப்போ இவ்வளோ மொத்தமாக வாங்குறோம் அதனால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரத்துக்கு பாருங்கள் தர முடியுமா சரிங்க எனக்கு வந்து காய்கறி வந்து மண்டபத்துக்கு இறக்கிருங்க நான் அட்ரஸ் வந்து வாட்ஸ் அப்பில் சென்ட் பண்ணிவிடுறேன் உங்களுக்கு

ஓகே ஃபோன் மூலியமாக நான் நேரில் வந்தா கூட நான் காய்கறி இறக்குவீங்கல்ல அப்போ நான் கொடுத்துடுறேன் அவங்கள்கிட்ட தே ஹம் ம்ம் ஓகேங்க ஓ ஓகேங்க நான் வாட்ஸ் அப்பில் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுறேன் மண்டப பேர் அட்ரஸ் ஃபுல்லாக சென்ட் பண்ணி விடுறேன் ஓகேங்க மேடம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ